ஹலோ ஆ மீன் என்ன ரேட்டுங்க நெத்திலி நெத்திலி ஆ நெத்திலி மீன் ஒரு கிலோ எவ்வளோ அயிரை மீன் என்ன இவ்வளோ வெலை சொல்கிறீங்க புது மீனாக இருக்கா இல்லை பழை மீனா அப்படியா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேங்க

நெத்திலி மீன் பழசு மாரிருக்கே

ஆ ஆ இப்போ எல்லாம் நல்லாத்தான் சொல்வீங்க வாங்கிட்டு போய் பார்க்கையில தான் க்ளீன் பண்ணயில தான் அது எப்படியிருக்குங்குறது தெரியுது மீன் விக்கிறவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்கிறீங்க சரிங்க ஒரு கிலோ நெத்திலி மீன் நானூறுபா சொல்கிறீங்க ஒரு ஐம்பது ரூபா கொறைச்சி ஒரு முன்னூற்றைம்பது ரூபாய்க்கு போடுற மாதிரி பாருங்கள் அதே அதேமாதிரி அயிரை மீனும் ஒரு ஐம்பது ரூபா கொறைச்சிப் போடுங்கள் சரிங்க சரிங்க ரெண்டுலையும் ஒவ்வொரு கிலோ கொடுங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ரெண்டுலையும் ஒவ்வொரு கிலோ மீன் ஆ ஆ பேக் பண்ணிடுங்கம்மா ஓகே சரிங்க சரிங்க